எங்கள் மாவட்டத்தில் தரும்புரி மாவட்டத்தில் வத்தல் மலைக்கு போயிருக்கேன் ஒகேனக்கல் போயிருக்கேன் தொப்பையாரு டேமு வாணியார் டேமு அப்புறம் வந்து நாகாவதி டேம் இருக்குது அப்புறோம் வந்து பஞ்சப்பள்ளி டேம் இருக்குது கேசர்புள்ளி டேம் இருக்குது இந்த மாதிரி டேமுங்கள்லாம் இருக்குது அதில் வந்து நான் ரெண்டு மூணு டேமுக்கு போயிருக்கேன் தொப்பையார் டேமுக்கு போயிருக்கேன் வாணியார் டேமுக்கு போயிருக்கேன் பஞ்சப்பள்ளி டேமுக்கு போயிருக்கேன் நாகாவதி டேமுக்கு இன்னும் நான் போனதில்லை அதே மாதிரி இரும்புத்தூரில் வந்து தென் பண்ணையாறு ஃபேமஸு அதனாலே தென் பண்ணையாறு அடிக்கடி போவோம் அங்கெலாம் ஒகேனக்கலுக்கு அடிக்கடி போவோம் அதே மாதிரி வந்து ஜொல்ல காதுன்னு ஒன்று இருக்குது பாலக்கோடு பக்கம் அங்கே வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே அழகாயிருக்கும் நம் காது மாதிரியே இருக்கும் அதனோடய குள அமைப்புன்னு சொல்லுவாங்க நான் போனதில்லை அந்த அந்த இடம் இத்த இத்தனை இடம் இருக்குது தெரியும் எனக்கு